எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு பல்வேறு இன சமு பல்வேறு மக்களும் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் அதில் வந்து இப்போ இந்து பண்டிகைகள் அப்படின்னா பொங்கல் தீபாவளி கார்த்திகை தீபம் அப்படிலாம் வரும் இல்லையா அப்போ அப்போலாம் என்ன பண்ணுவோம் இப்போ பொங்கல் நடக்கும்போது எங்கள் நாங்கள் பொங்கல் வைச்சோம் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிரிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் அவங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் கொடுப்போம் அவங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கள் அந்த பண்டிகைகள் கொண்டாடுவாங்கள் அதுமாரி முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் வந்தாலும் அவங்கள் பக்ரீத் அந்தமாதிரி நிறைய ரம்ஜான் அதுலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கள் அவங்களும் அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கள் பிரியாணி அந்தமாதிரிலாம் செஞ்சு நாங்களும் போய் அவங்களோட என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடுவோம் அந்த ஃபங்க்ஷன்ஸில் அந்தமாதிரி கிறிஸ்டின்ஸ்ஸும் அந்தமாதிரி கிறிஸ்டின்ஸில் என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடும்போது அவங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது லைட் லைட் கட்டுறது அப்புறம் கேக் வெட்டுறது அது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கள் மற்ற மற்ற இரண்டு பேரையும் கூப்பிடு என்ன பண்ணுவாங்கள் சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷன்ஸில் கொண்டாடுவாங்கள் கொண்டாடுவாங்கள் அதேமாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாத்துலையுமே என்ன பண்ணுவாங்கள் எல்லாம எல்லாருமே இனைஞ்சி நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கள் சேர்ந்து ஒன்னா தான் என்ன பண்ணுறோம் வாழ்ந்துட்டு வரோம்